நான் சமயபுரத்தில் ஒரு எலெக்ட்ரானிக்ஸ் பொருள் வாங்கினேன் அது என்னெனான்னு பார்த்தா மிக்ஸி நல்லா ரோஸ் கலரில் ப்ரீத்தி மிக்ஸி அது ரொம்ப நல்லா இருந்திச்சு அது பார்த்த ஒன்றே கலர் பிடிச்சிருந்திச்சி மாடல் பிடிச்சிருந்துச்சி இடமும் வைக்கிறதுக்கு குறைவான இடந்தான் தேவைப்பட்டுச்சி எ நல்ல எந்தச் சத்தமும் அதிகமாக வராமல் உடனே ஒரு ஒரு நிமிஷத்துக்குள்ளலயே உடனே பொருளெலாம் நல்ல ந நைசாக அரச்சுக் கொடுத்துருது எந்தப் பிரச்சினையும் இல்லை ரொம்பப் பிடிச்சிருக்குது எனக்கு இதனால் என்னோடய வேலையெல்லாம் சீக்கிரமாக முடியுது ரொம்ப நல்லாயிருக்கு